ஆமாம் கல்வி அறிவு பெற்றவரோடய கொள்கைகளை நான் கடைப்பிடிக்கிறேந்தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கல்வி அறிவு இருக்கறவங்க என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அதை அவங்க கல்லு அந்த கல்வியை கற்றுகிட்டு அந்த அறிவுனால் ஆல் தான் அந்த அறிவை அவங்க நம்மளுக்கு பகிர்ந்திக்கிறாங்க கல்வி கற்றவங்க வந்து கண்ணுடையங்க கண்டு கண்ணுடையர் மற்றவர் புண்ணுடையர்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி கல்வி கற்றவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க அதை நான் வந்து பின்பற்றுவேன் தான் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நம்மளுக்தே கல்வி கற்று அது அதனால் அனுபவம் பெற்றவங்க சொல்லும் போது அதை நம்ம ஏற்று நடத்துக்கணும் இது வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன நம்ம வந்து அவங்க சொல்றதை மதிக்காமல் நம்ம பாட்டுக்கும் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தோல்வியுறதுக்கான நிறைய பங்கு இருக்குது ஒரு வேளை நம்ம அவங்களுக்கு கல்வி கற்றவங்க சொன்னதை நம்ம கேட்டு அதன்படி நடந்தோம் அப்படின்னா வெற்றி வெற்றி பாதைக்கான வழி வந்து வகுக்கும் அதனால் கல்வி கற்றவங்க வந்து கல்வி அறிவு பெற்ற ஒ ஒருத்தங்க வந்து எங்கிட்ட அவங்களோடய கொள்கைகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து கடைப்பிடிக்க ஒரு நாளும் தயங்க மாட்டேன் அதெல்லாம் கடைப்பிடித்தா நானும் வெற்றி பெறுவேன் நானும் கல்வி அறிவு எனக்கும் வந்து ஜாஸ்தி ஆகும் அதனால் நான் கல்வி கற்றவங்களோட கொள்கையை கடைப்பிடிப்பேன் அது வந்து எனக்கு ரொம்ப நல்லதும் கூட